ஆ டெய்லர் ஷாப்புங்களா ஆ ஆ ஸ்கூல்லேந்து டீச்சர் பேசுறங்கண்ணா ஆ கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க ஆ கோபேஜுங்கண்ணா ஆ எங்கள் ஸ்கூலில் நெக்ஸ்ட் வீக் வந்து கல்ச்சுரல்ஸ் வருதுங்கண்ணா ஃபேர்வெல் கொண்டாடுறோம் அதனால் எங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு வந்து செட் ட்ரெஸ் வேணும் ஆ கொஞ்சம் இந்த நார்மலாக ட்ரெடிஷ்னல்லாம் வந்து ட்ரெஸ் வேணும் ஆ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பிங்களா ஒரு ஆறு பேர்த்துக்கு ஸ்டிட் பண்ணுங்கண்ணா எவ்வளோ நாள் ஆகும் ஆறு பேர்

ஒன் வீக் ஆகுங்களா ஆ ஓகேங்கண்ணா நான் வந்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறங்கண்ணா எனக்கு ட்ரெஸ் வந்து மூணு வாரத்துக்குள்ளே வேணும் ஆ ஆமாம் அமௌன்ட் எவ்வளோ ஆகும்ண்ணா ஒருத்தருக்கு அப்படிங்களா ஆ ஓகேங்கண்ணா இப்போ அவங்க ஆறுபேர்த்துக்கும் ரெடியாக கொடுத்துருவிங்களாண்ணா த்ரீ வீக்ஸ்குள்ளே ஆ ஓகேங்க ஓகேங்கண்ணா எதாவது லெஸ் பண்ணி கொடுங்கண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ம் ஓகே ஓகேங்கண்ணா எனக்கு அந்தமாதிரியும் இல்லை ஒரே மாதிரியே வேணும் இப்போ அந்த மாதிரி நிறையா டிசைன்ஸு அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்திங்கனா நல்லாருக்கும் ஆ பொண்ணுங்க தாங்க ஆறு பேரும் பொண்ணுங்க தான் ஆ ஆமாம் இல்லை அந்த ஃபிராக் மாதிரி இருந்தால் போதும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாருக்கும் ஆ சரிங்கண்ணா நாங்கள் வந்துவிட்டு பார்த்துட்டு உங்களை நேரில் நிறையா டிசைன் காட்டுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஆ ஆ சரிங்கண்ணா தேங்க் யூங்கண்ணா